நான் தோட்டமிட ஆரமிக்கும்போது எனக்கு வயசு வந்து பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் ஆர் ஃபோர்ட்டீன் நையன்த்து படிச்சேன் அப்போ எல்லாம் கொரோனா பீரியட் வீட்டில அதிகமாக நம்ம ஸ்கூலுக்குப் போய் படிக்கிறமாதிரி வீட்லேருந்து படிக்க முடியாதுல்ல ஆன்லைன் க்ளாஸ் எவ்ளோ தான் ஃபோனை பார்க்கறது சரி டிவியில என்டர்டெய்ன்மண்ட்டுக்காக எப்போ இப்போ தான் பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பார்ப்போம் அதுவும் பார்க்கமுல்ல சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதுதான் யூட்யூப்லலாம் இந்தமாதிரி மாடித்தோட்டம் அந்தமாதிரிலாம் போட்டாங்க சரி நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சுதான் யோஸ்சேன் யோசிக்கும் போது தான் சரி நம்மளும் வீட்டுத்தோட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொ முன்னாடி விதையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணல சரி அந்த டையத்தில் அவ்வளோ ஏன்னா எனக்கே தெரில ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரையும் தெரில ஆனால் இப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போய்ருச்சு என்னான்னு பண்ணனும் நினைக்கிறேன் ஆனால் முடியல லெவல்த்து டுவெல்த்து அந்த டையத்தில் செடிகளுக்கு நான் தான் தண்ணி ஊற்றணும் சரி நம்ம வரதே லேட் ஆயிருது சரி எக்ஸாம்லாம் முடியட்டும் அதுக்கப்பறம் நம்ம திரும்பியும் பண்ணுவோம் சரி அந்த டையத்தில் நான் வந்து எங்கள் வீட்லலாம் முன்னாடி வந்து ஓமவல்லி அந்த இலைய தான் நான் வளர்ப்பேன் அதை வச்சு அதிகமாக வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை அந்த இது க வாழைமரலாம் வச்சேன் எதுவுமே இதால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆடுலாம் வளர்க்கறாங்க அது ஈஸியாக காமௌண்ட்லேர்ந்து இங்குட்டு தாவி வந்து அதை அப்படி சாப்பிடுட்டு போய்ரும் நானும் எவ்வளோ கேட்கலாம் சாத்தி வச்சிகிட்டு பார்த்துட்டேன் ஆனால் வந்துருது சரி அந்த டையத்தில் நானும் என்ன பண்ணேன்னா சரி நம்ம மண்ண நம்மளே வளப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணம் உரத்தெல்லாம் போட்டு நல்ல தண்ணி தெளிச்சு வச்சு போட்டு வச்சேன் அப்புறம் நாவே ஒரு ஏர் மாதிரி நானே ஒன்று செஞ்சு அதை வந்து உழ ஆரமிச்சேன் நிலத்த உழ ஆரமிச்சு ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி திரும்பியும் அந்த மாட்டு சாணம் வழ் பவுட்ரு பண்ணி போட்டு ஒரு பத்து நாள் அது மாரி பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வச்சது வந்து செம்பருத்திக் கன்று வச்சேன் அது வச்சேன் அதுக்கப்புறம் வெண்டக்காய் கொத்தவரங்காய் கீரை கத்திரிக்காய் பாவக்காய் தூதுவளைச்செடி சுண்டக்காய் இப்படி நிறையா செடி வளர்க்க ஆரமிச்சேன் எல்லாத்தும் வளர்த்து நல்லா அதுவும் வந்துச்சு தட்ஸ் அந்த ஆடு மாடு அதனால அதுவே வந்து கடிச்சிவிட்டுப் போய்ருச்சு நாங்களும் ஊருக்குப் போய்ருந்தோம் அந்த டையத்தில் வந்து கடிச்சிவிட்டு போய்ருச்சு ஆனால் நான் வந்த வரைக்கும் நல்லா நான் வந்து அதை ஆரமிச்சு நல்லா விளச்சலும் நல்லா தான் இருந்துச்சு பண்ணிகிட்டே நாங்கள் தினைக்கும் அதில் சாப் நான் வந்து நார்மலாக கடையில் வாங்கற கீரைக்கும் நான் வீட்டில வச்ச கீரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு நான் வச்ச கீரை இனிப்பாக இருந்துச்சு அது மட்டும் எனக்கு மட்டும் ஏன் தெரில ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுனு எனக்கும் தெரியல அதே நேரம் நான் வச்ச எல்லா இதுவுமே நல்லா செழிப்பாக இருந்துச்சு எந்த ஒரு பூச்சி அது எதுவுமே அண்டல அதை தட்ஸ் அந்த ஆடு மாடுனால தான் அது போச்சு அதே நேரம் எங்கள் வீட்லையும் செடி வளர்க்கற இது அந்த இதை நான் பார்த்தோன்னே எனக்கும் தோணுச்சு சேரி நம்ம இன்னுமே நம்ம வந்து என்விராமெண்டல் இன்ஜினியரா பண்ணலாமா இல்லை பயாலெஜிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாமா அப்படின்னு தான் எனக்கும் தோணுது இப்போ நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் சரி அடுத்த வர்ஷம் என்ன எடுப்போன் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கு சரி நம்ம அந்த மாரி நம்ம வந்து ஆரமிப்போம் அப்படினு நினச்சு நான் பண்ண ஆரமிச்சேன் நான் வந்து வளர்க்கறத பார்த்துட்டு எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஏய் நல்லா வளர்க்குறீயே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ வந்து அவங்க வீட்டில நான் வளர்க்கறமாரி அதை வளர்க்க ஆரம்பிச்சிவிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு வீட்டில நா வளக்கறத பாத்து வளக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாரி எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளோட மண் வளர்த்தியும் பெருக்கலாம் நாமும் வளமாக இருக்கலாம் நம்மளோட சுற்றுச்சூழல் இயற்கையாக இருக்கும் சுற்றுச்சூழல் இயற்கையாக இருந்துச்சுனா மரங்கள் எல்லாம் வளர்றதுக்கு மழை பெய்யும் மழை பேய்ஞ்சிச்சுனா நமக்கு நிலத்தடி நீரும் பெருகும் அதனால நம்ம வாழ்வும் வசந்தமாக இருக்கும் அதனால எல்லாரும் வீட்டுத்தோட்டம் வளர்ப்போம் செடிகளை வளர்ப்போம் உங்களால் முடிஞ்ச ஒரு மரக்கன்றை நீங்கள் உங்கள் வீட்டில வளருங்கள் அது போதும் நீங்கள் அவங்க செய்யிற ஒரு நல்ல விஷயம் அதுதான் தேங்க் யூ மண் வளம் காப்போம் பெருக்குவோம்